ஐயா நான் ரொம்ப தூரத்தில் நான் வேலை பார்க்கறேன் அதனால் நான் அந்த வீடியோ கூட்டங்களில் காலில் நான் பேச வேண்டிய அவசியம் அடிக்கடி இருக்கிறதுனால எனக்கு தரவு பயன்பாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஏனால் நான் அடிக்கடி பயன்படுத்துறதினால எனக்கு தரோ தரவுப் பயன்பாடு அப்படிங்கிறது இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நான் என்னுடைய வேலைக்கு சரியான முறையில் பயன்பாடு செய்ய முடியும் நான் என்னுடைய வேலையில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிற அந்த மையக் கருத்தை முன் வெச்சு நான் உங்கள் உங்களுடைய இந்த மொபைல் வ வலைய வலையை வலைத்தளத்தை நான் அணுகினேன் ஆனால் எனக்கு சரியான ஒரு தீர்வு அதில் கிடைக்காததினால இப்போ வாடிக்கையாளர் சேவை மையமான மையத்தை உங்களை அணுகியிருக்கேன் எனக்கு என்னுடைய மொபைல் எண் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் எண் அது சரியாக நான் கரெக்டாக நான் தெளிவாக சொல்லிடறேன் அதை எனக்கு அந்த மொபைல் எண்ணுக்கு நீங்கள் எனக்கு சரிபார்த்து கொடுக்கணும் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஆறு ஏழு எட்டு பூஜ்யம் இரண்டு ஐந்து இந்த நம்பருக்கு எனக்கு சரியான ஒரு தரவுப் பயன்பாடு வர்றதுக்காக வேண்டி எனக்கு சரியான முறையில் நீங்கள் உதவி செய்யணும் அதை நான் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கேன் ஆமாம்